ஐயா வணக்கங்கய்யா ஐயா இங்கே இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் குடியிருக்கிறோம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் வந்து நீங்கள் தான் கவுன்சிலர் அந்த ஏரியாவுக்கு அதுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் எல்லாம் அதலாம் க்ளீன் பண்ணல ரொம்ப அழுக்கா இருக்குது ரோடு பூராம் போகுது கொழந்தைங்க எல்லாம் நடக்க முடியலை எத்தனை டைமு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா நீங்க ஓட்டு கேட்கும் போது மட்டும் வாரீங்க அதுக்கப்புறம் பார்த்தா கண்டுக்க மாட்டேங்குறீங்க இது எல்லாம் எப்படி ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் எங்கள் ஊர் தலைவர் வந்து செந்திலுங்க கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது மழை ஆ ஆ இது வந்து மழை பேய்ஞ்சா இன்னும் மோசமாக இருக்குது மழை பேய்ஞ்சாக்கல்லாம் இன்னும் நடக்கவே முடியாது ரொம்ப மோசமாக இருக்குது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடிகிறதில்ல ஆ எல்லோத்துக்கும் இப்படி தான் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது இதுவரைக்கும் யாரும் எந்த எதுவும் முடிவும் எடுக்கலை யாரும் வரவும் இல்லை பார்க்கவும் இல்லை அதனால தான் உங்களுக் டைரெக்டா உங்களுக்கு போன் போட்ட தான் இருக்குது ஓட்டு கேட்கும்போது சார் அதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவும் க்ளீன் பண்ணுறதில்ல ஆ கேட்குது சொல்லுங்கள் சரிங்கய்யா அப்படி இல்லை நானும் போய் வார்டு மெம்பர் எல்லார்கிட்டேயும் லெட்ரு கொடுத்தாச்சிங்கய்யா ஒன்றும் எதுவும் ஒரு முடிவும் எடுக்கலை இன்னைக்கி வர்றார் நாளைக்கு வர்றார் கவுன்சிலர் வாறார் இன்னைக்கி வர்றார் நாளைக்கு வர்றாருன்னு நீங்கள் வர்ற அன்னைக்கு மட்டுந்தான் அந்த பவுடர் கிவுடர்லாம் போடுறாங்க அதுவும் ஒன்றும் இல்லை வேறு நாளுலலாம் அதான் கொஞ்சம் இதாக கேளுங்கள் நீங்கள் பாலக்கோடு வட்டம்ங்க கத்திக்கோவில் மேடு ஊராட்சி கத்திக் கோவில் மேடு ஐயா மறக்காமல் ஞாபகமாக சொல்லுங்கள் ஐயா இது ரொம்ப நாளாக இப்படியே இருக்குது ரொம்ப கஷ்டமாக சிரமமாக இருக்குது போய்ட்டு வர்றதுக்கு உள்ளே வர முடிகிறதில்ல ஐயா ஆமாங்கய்யா ஏரியாவில் ஒரு நாலு அஞ்சு இடத்துல அது மாதிரி இதாகுது ஆ போதுங்கய்யா ஆ சரிங்கய்யா